ஹலோ யாரு ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் ஹாரிஸ் அப்பா தான் சார் சொல்லுங்கள் ஆ ஆமாம் சார் பையன் சொன்னான் சார் டெஸ்ட்டை பற்றி அப்படியா சார் என்னென்ன சப்ஜெக்ட் சார் வீட்டில் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு இங்கே பசங்களோடு சுற்றிட்டு தான் சார் இருந்தான் பசங்களோடு சுற்றிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவான் ஆனால் படிப்பானா என்னென்னு தெரியல சார் நான் கடையில் இருக்கனாலே நமக்கு தெரியாது சார் என்ன பண்ணுறான்னு இப்போ கு என்னென்னு கேட்குறேன் சார் போயிட்டு வீட்டுக்குப் போயிட்டு சரி ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி என் பையனுக்கு செல்லே கொடுக்காம நான் சொல்லித் தரமாதிரி பார்த்துக்குறேன் சார் அவன் கொஞ்சம் செல்லு அதிகமாக தான் சார் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் சொன்னாலும் கேட்கமாட்றான் சார் சார் இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்து வச்சுக்கிறேன் சார் செல்லு கொடுக்காம வச்சுக்கிறேன் சார் சரி ஓகே சார் நான் இப்போ பையனுக்கு இங்கே பக்கத்தில் டியூசன் இருந்தால் சேர்த்துவுட்றேன் சார் டெ மேக்ஸுக்கும் இங்கிலீஷுக்கு இல்லாட்டி ஃபுல்லா ஃபுல் சப்ஜெக்ட் கூட சேர்த்துவுட்ற மாதிரி பிளான் பண்ணுறேன் சார் பார்த்துட்டு வேணால் நான் உங்களுக்கு வந்து நேரில் வந்து கூட பார்த்து பேசிக்கிறேன் சார் எப்படி ப படிக்கிறான் செய்கிறான்னு ஆ ஓகே சார்